இப்போ வந்து டெலிவெரி பண்ணிவிட்டு போனாங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆஆஆ அந்த அட்ரஸ் தான் ஆ ஆமாம் சிவாங்கிற பையன்தான் வந்தாப்பிடி கொடுத்துட்டு போனாப்பிடி ஆனால் நான் ஆர்ட்ரு பண்ண இதில் பார்த்திங்கனாக்கா சேண்ட்விஜ் இல்லை அப்புறம் இது பிரியாணிக்கு சொல்லியிருந்தேன் சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தேன் நீங்கள் மட்டன் பிரியாணி கொடுத்துருக்கிங்க மூளை தொக்கு கேட்டிருந்தேன் மூளை தொக்கு இதில் இல்லை என்ன எல்லாமே வெச்சுருந்திங்களா இல்லையே ஆ அப்போ இருங்க மறுபடியும் பார்க்கறேன் இல்லைங்க இங்கே மொத்தமே நாலே நாலு கவர் பேக்கேஜ் தான் வந்திருக்கு இல்லை இல்லை அதெலாம் இல்லை இல்லை ஆமாம் இல்லை அ நீங்கள் கொடுத்தது இல்லை இப்போ க போனது போ போயிருச்சு அது வைக்கில அப்போ பார்ஸல் வேறு எங்கயாது அனுப்பிச்சிட்டிங்ளா செக் பண்ணுங்க அமௌன்ட் கொடுத்துட்டேன் நான் ஆமாம்மா அமௌன்ட்டெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் இல்லேன்னால் வந்து எடுத்துவிட்டு போயிடுங்க அவ்வளோதான் எங்கள் பணத்தை பே ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க